இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று